பாடல் நிகழ்ச்சியை மெருகூட்டுவதை தாண்டி ஒரு பாட்டை நம்ம பாடுகிறோம் அப்படினா அந்த பாட்டோட லைனை உணர்ந்து அதோட எமோஷன்ஸை வந்து நல்லா புரிஞ்சுகிட்டு பாடினோம் அப்படினா முகபாவனையை நம்ம வலுக்கட்டாயமாக வர வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த அந்த எமோஷனை நம்ம நல்லப்படியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படினா நம்மளோட ஃபேஸ் தன்னைப்போல அதோட எக்ஸ்பிரஷன்ஸை வந்து தனக்குள்ளே அதை காட்டிவிடும் நம்ம அதை சிரித்த முகமாக நம்ம கரெக்டா மைக்கை பிடிச்சி பாடும்போது ஆட்டோமெட்டிக்காக அந்த நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்பளால அந்த பாட்டு மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ஆட்டோமெட்டிக்காக அந்த பாடல் நிகழ்ச்சியும் வந்து மெருகூட்டு மெருகூட்டிட்டோம்னுதான் நான் நெனைக்கிறேன்